ஹலோ வணக்கம் மேடம் ஆ வணக்கம் மேம் எனக்கு ஒரு நெக்லஸ் தேவைப்படுது மேடம் ஒரு அஞ்சு பவுனில் இப்போ ஒரு கிராம் எவ்வளோ மேம் ரேட்டு சரிங்க மேம் சரிங்க மேம் ஆமாம்ங்க மேம் இல்லை மேம் லாங்காக வந்து இப்போ எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆகற மாதிரி கொஞ்சம் லாங்காக வந்து நல்ல டிசைனாக இப்போ புதுசாக மாடல் வந்துருக்க டிசைனாக பார்த்துட்ருக்கோம் மேம் ஆமாம்ங்க மேம் ஆமாம்ங்க மேம் இப்போ மேம் நாங்கள் டிசைன் சொன்னோன்னா அதே டிசைனில் வந்து நீங்கள் பண்ணித் தருவீங்களா சரிங்க மேம் ஆமாம்ங்க மேம் சரிங்க மேம் ஓகே மேம் நாங்கள் நேராக வரோம் மேம்

ஓகே மேம் ஓகே ஓகே ஓகே ஏ ஏ பேர் கார்த்திகா மேம் நான் இங்கே கா ஆமாம்ங்க மேம் காரைக்குடி கழனிவாசலில் இருந்து கால் பண்ணுறேன் சரிங்க மேம் ஓகே மேம் ஓகே நன்றி மேம் நன்றி ஓகே மேம்